ஃபாஸ்ட்ராக்கா ஆ நான் வெண்ணிலா பேசுகிறேன் மயிலாடுதுறையிலேருந்து ஆ எனக்கு வந்து கேப் வேணும் நாளைக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணும் அப்படிங்களா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு கிளம்புறோம்

அங்கே போய்விட்டு கோவிலில் சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் ரெண்டு மூணு இடம் போய்விட்டு வர மாதிரி தான் ஒரு ஆஃப்டர்நூனு குள்ளேயே வந்துடலாம் ஈவ்னிங் குள்ளே வந்துடலாம் இப்போ நாங்கள் ஒரு மயிலாடுதுறை தான் மயிலாடுதுறை கொரநாடு இருக்கில்ல அங்கிருந்து தான் பேசு ஆ ஒரு ஆறு ஏழு பேர் வருவோம் எவ்வளோ ரூபாய் ஆகும் இங்கிருந்து இப்போது பிக்அப் அண்ட் ட்ராப்புக்கு சிக்ஸ் தௌசண்ட்னா ரெம்ப அதிகமாக சொல்கிறீங்களே இப்போது பஸ்ஸு வந்துட்டு இது இருக்கிறதனாலதான் ஸ்ட்ரைக்காக இருக்கிறதனாலதான் உங்களுக்கு புக் பண்ணுறோம் இல்லைனா நாங்கள் பஸ்சிலே கூட போய்விட்டு வந்துடுலாம் இவ்வளோ செலவாகாது ரொம்ப அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்கே ஆமாம் இல்லை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க இவ்வளோ அதிகமாக ரொம்ப அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் குறைச்சுக்கோங்க ஆறு ஆறு பேர் மொத்தமாக வரோம்

ஃபோர் தௌசண்ட்னில் முடித்துக்கோங்க ஃபோர் தௌசண்ட்னால் ஓகே ஆ ஓகே ஆறு பேர் வரோம் ஆ சரி ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்டோட முடித்துக்கோங்க இதுக்கு மேலே அதிகமாக கேட்காதீங்க இல்லை மூ இவ்வளோ தான் நீங்கள் சொன்னதை விட ரொம்பெலாம் குறைக்கல அதை கம்மியாக தானே அதே அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ரடு லாஸ்ட்டாக ஓகே பண்ணிக்கோங்க ஆ கரெக்டாக பத்து மணிக்கு நீங்கள் கொரநாடு வந்துவிட்டீங்கன்னா அங்கிருந்து கோவிலுக்கு போகணும் போய்விட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ரெண்டு மூணு ஏரியா போகணும் மெசேஜ் பார்த்தேன் புவனேகேஸ்வரர் டெம்பிள் தான் நான் அவர்களுக்கு வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் வாட்ஸப்பில் இந்த நம்பரு ஓகே இந்த நம்பர் தான் நீங்கள் ஏதாவது டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கணுமா இல்லை டேரக்டாக முடித்ததுக்கு அப்புறம் கொடுத்தா போதுமா ஓகே வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவெலாம் கேட்க மாட்டாங்கள்லே டிரைவர் யாரும் நீங்கள் தான் வருவீங்களா ஓகே ஓகே சார் ஓகே மேடம் ஆ அப்போது வ நாளைக்கு வ அப்போது நான் வந்துடுங்க நீங்கள் பத்து மணிக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம் லேட் பண்ணிவிடாதீங்க போய்விட்டு சீக்கிரமாக வரணும் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒர்க்கும் இருக்குது ஓகே எங்களுக்குமே ஈவ்னிங் ஒர்க்கு இருக்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாக முடித்துட்டு மூணு மணிக்கெலாம் இங்கே வர மாதிரி தான் பிளானு அதனால் லேட்டெலாம் ஆகாது நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஓகே ஓகே ஓகே மேடம் நான் பாய் தேங்க் யூ